இப்போ எங்கள் நாகையை பொறுத்தவரைக்குமே கலை மற்றும் கல்விக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கனா ஒரு எங்கள் ஊர் திருவிழா எடுத்துக்கோங்க அதில் வந்து ஆடல் பாடல் அந்த இதுனு சொல்லிவிட்டு நிறைய நடத்துவாங்க எல்லாமே நடத்துவோம் அதில் வந்து திருவிழாவில் வந்து டிராமா போடுறது மாறுவேடப் போட்டி அது இதுனு சொல்லிட்டு சின்ன சின்ன பசங்கெல்லாம் சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்து மேக்கப்லாம் போட்டுவிட்டு அது மாரி அது அவங்க திறமைகளை வெளி கொண்டு வருவோம் எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் செய்வோம் அவங்களால முடிஞ்சதை அவங்க செய்வாங்க இப்போ ஓவியக்கலை இந்த மாதிரி நிறைய கலைப் பள்ளிகள்லாம் நிறைய சுற்றி இருக்குது இப்போ பக்கத்தில் உள்ள பசங்க எல்லாம் கூட இன்ட்ரஸ்ட் இன்ட்ரஸ்ட்டாக போயிட்டு அது பேர் என்ன ஸ்கூல் முடித்துட்டு வந்து போயிட்டு அதை கற்றுப்பாங்க இப்போ உள்ள கலைஞர்களில் மியூசிக்கு டான்ஸு அதைப் பற்றி அவ்வளோவா யாரும் இன்ட்ரஸ்ட் எடுத்துக்க மாட்டுறாங்க இப்போ ஸ்கூலில் அது மாதிரி கொண்டு வந்ததுனால் அந்த இது அதைப் பற்றி இன்ட்ரஸ்ட்டாக ஒரு இதாக எடுத்துக்கிறாங்க அப்புறம் இந்த கார்த்திகை அந்த இது வர நாள்லலாம் வந்து இந்த மண் பானை அது இதுனு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பயன்படுத்துகிறாங்க இப்போவந்து திருவிழாக்கள் மூலமாக அந்த கல்வி ஆர்வத்தையும் சரி கலை ஆர்வத்தையும் சரி எல்லாத்தையும் வெளி கொண்டு வராங்க இப்போ எங்கூரை எடுத்துக்கிட்டோன்னால் வந்து அங்கேயே சுற்றி வந்து நிறைய அது பேர் என்ன கலைப் பள்ளிகள்லாம் இருக்குது டான்ஸிங்கு டான்ஸு மியூசிக்கு கீபோர்டு அது இதுனு சொல்லிட்டு நிறைய இருக்குது நிறைய பேரும் அதை வந்து கற்றுக்குற ஆர்வமாக கற்றுக்குறாங்க